என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இடத்துல ஒரு நிறையா தப்பெல்லாம் நிறையா நடக்குது அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில கொஞ்சம் நம்மளுக்கு தெரியமாட்டேங்து ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரில் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சின இருக்குது ஜாதிக் கலவரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சின போய்ன்னு இருந்துச்சி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போயே ஆக்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு ஆனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க மணிப்பூர் மட்டும் மணிப்பூர் போட்டு போட்டுன்னு வந்துட்டு ஆக்டர்ஸ் செத்தவன்னே ஆக்டர் தான் ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க இவங்க ப இப்படிதான் ரொம்ப ஏமாற்றுறாங்க மக்களை நம்மள ஒரு பெருசாகவே நம்மளை கவரேஜ் பண்ணமாட்டுறாங்க இந்த இதுமூலம் பா இதுமூலம் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களில் வந்து இருக்கலாம் ஆனால் இவ்வளோ இதுமாதிரிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப காசுக்காக நிறைய மறைத்து மறைச்சுவிட்றாங்க இது மாரி பண்ணியிருந்தா நாங்களெல்லாம் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல